எங்கள் எங்கள் எங்களோடய ஏரியாவில் என்ன கூட்டம் நடக்குதுன்னால் இப்போ வந்து இப்போ வீட்டுக்கு பொதுவாக ஒரு பைப் இருந்துச்சு ஸோ இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு பைப்பு போடுங்கிற பேரில் அதிகமாக இயர்லி ஃபீஸ் வாங்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோடு போடுறோங்கிற பேரில் அவங்க பாட்டுக்கு வராங்க குழி தோண்டி போட்டுவிட்டு மறுபடியும் அதை மூடாமல் அவங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்றாங்க அது மூடணுன்னால் நாங்கள் தான் வெளியே அமௌண்ட் கொடுத்து போட வேண்டியதாக இருக்குது அப்புறம் என்னென்னா சில பேரில் யங்க்ஸ்டர்சஸ்க்கெலாம் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஏன் அப்படின்னால் அவங்கள்லாம் டிப்ளமோ முடிச்சுட்றாங்க அவர்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை எப்படி வேலை வாங்கிறது அப்புறம் எப்படி வேலை தேடுறது எந்த மாதிரி வேலை தேடுனால் சீக்கிரம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் இல்லை